இப்போ வந்து எங்கள் அக்கா பசங்கள் வந்து டென்த்து படிக்கிறாங்க டென்த்து லவெல்த்து ட்வெல்த்து இதுமாதிரி படிச்சிட்டு இருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிச்சிட்டு இருக்காங்கள் அவங்க பார்த்திங்கனா வந்து இதுமாதிரி போலீஸ் ஆகணும் இல்லை டீச்சர் ஆகணும் இதுமாதிரி டாக்ட்ரு ஆகணும் அதுமாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்காவும் அவங்க என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை வந்து நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்றாங்க இப்போ வந்து ஏன் அது ஏன் அது படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னால் நான் அக்கா கேட்டாங்கள் அதுக்கு வந்து பசங்கள் வந்து அதுமாதிரி டாக்டரானால் வந்து பல பேருக்கு இது மாதிரி உதவி செய்யலாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு முடியாத அங்கங்கே ரோட் சைட்ல இது மாதிரிலாம் படுத்துகிட்டுருக்க யாருமே இல்லாத கையில் எதுவுமே இல்லாத இதுமாதிரி தனியாக ஒ எதுவுமே முடியாத சாப்பிட் சாப்பிட முடியாத அப்படி தனியாக ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்கள் அவங்களுக்கு வந்து இலவசமாக இதுமாதிரி இலவசமாக பார்த்துட்டு இதுமாதிரி அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜிஜுக்கு இ எடுத்துன்னு வந்தால் அது ஒரு பெருமையாக இருக்கும் இதுமாதிரி இந்த ஊர்ல வந்து இதுமாதிரி இந்த பொண்ணு டாக்டராக இருக்குது இந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து இலவசமாக பார்த்துச்சி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாக இருக்கும் அந்த ஊருக்கு ஒரு பெருமையாக இருக்கும் அதனால வந்து டாக்டராகலாம் இலவசமாக ஊ ஊசி போடலாம் இலவசமாக எல்லாருக்கும் மாத்திர கொடுத்து இலவசமாக ப எல்லாரையும் இலவசமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ட்ரு ஆகுறேன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி இப்போ டீச்சர் பார்த்திங்கன்னா இந்த காலத்திலேயும் இன்னும் வறுமையில்தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வறுமையில்தான் இருக்கிறாங்க குலந்தைகளெல்லாம் படிக்க வைக்காம ஒரு வேலைக்கு போயிகிட்டுருக்காங்க வேலைக்கு அனுப்பிச்சுட்றாங்க பேரெண்ட்ஸுங்க அதை வந்து பிள்ளைங்கள் வந்து அப்புறம் டீச்சராக ஆகி அவங்களெல்லாம் தடுத்து அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு படிக்க நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல எக்ஸாம் ஒரு நல்ல மார்க் எடுத்து அவங்க வெளியில போய்ட்டு நல்ல ஒரு பெரிய வேலையாக பெரிய அதிகாரியாக வர வைக்கணும் அதுமாதிரி வர வச்சால் இந்த ஊருக்கு ஒரு பெருமை இல்லை பெருமை அதேமாதிரி எனக்கும் ஒரு பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு கோச்சிங் கொடுப்பேன் நான் எல்லா பசங்களையும் கூட்டின்னு வந்து ஸ்கூல்ல இல்லைன்னா கூட பரவாயில்லை வீட்டில நான் வந்து நான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்து விளையாட்டிலையும் சரி படிப்பிலையும் சரி நல்ல ஒரு கோச்சிங் கொடுத்து எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க்காக வர மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போலீஸ் பார்த்திங்கள்னா போலீஸ் இப்போ இப்போ வந்து சிட்டிக்குள்ளலாம் சிட்டிக்குள்ளலாம் பார்த்திங்கள்னா நிறையா ரௌடிஸ் வந்து இருக்காங்க நல்ல திருடுகிறாங்க அதிகமாக திருட ஆரம்பிச்சிடுறாங்க அதை வந்து தடுப்பேன் போலீஸ் ஆகிட்டு இதுமாதிரி நல்ல வீட்டிலே தூந்து கூட நல்ல நகை நட்டு பொருட்களெல்லாம் எந்த வீடு இப்போ இதாக இருக்கு வசதியாக இருக்குதுன்னு பார்த்து அந்த வீட்டிலெல்லாம் இப்போ வந்து திருட ஆரம்பிக்கிறாங்க அதெலாம் நாங்கள் தடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு அவங்களும் பார்க்குறாங்க அதெல்லாம் தடுத்து ஒரு நல்ல ஒரு இந்த ஊர்ல எந்த ஒரு திருட்டும் எந்த ஒரு பலியும் இல்லாதமாதிரி நாங்கள் போலீஸாகி நான் இதை செய்வேன் அப்படின்றாங்க டாக்ட்ராகியும் சரி டீச்சராகியும் சரி போலீஸாகியும் சரி எல்லாமே சொல்கிறாங்க ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஸ்டேஜிக்கு நான் கு எடுத்துன்னு வருவேன் அப்படின் சொல்றாங்க